சார் வணக்கம் நான் உங்கள் இணையதளத்தில் ஒரு லிங்க் மூலிமா ஒரு ஆட்ரு மாசம் மாசம் போடுவேன் சார் ஆனால் இந்த மாசம் நான் போட்ட ஆட்ரை வந்து ரத்து செஞ்சுட்டேன் அது என்ன காரணம்னு சொல்கிறேன் அந்த ரத்து செஞ்சதுக்கான அந்த பணத்தை கொஞ்சம் திரும்பி கொடுக்கும்படி கேட்டுட்டுதான் இப்போ இந்த நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டுருக்கேன் நான் மாசம் மாசம் என்னோடய கொழந்தைக்கி சப்ளைஸ் எல்லுங்குற அந்த டைப்பரை நான் ஆட்ரு போடுவேன் ஆனால் இந்த வாட்டி தவறுதலாக சப்ளைஸ் டைப்பர் எக்ஸ்எல் நான் போட்டுட்டேன் சார் அதனால தான் அந்த ஆட்ரை நான் கேன்சல் பண்ணிடுறேன் இது என்னுடைய தவறு தான் நான் அதை இப்போ கேன்சல் பண்ணி உங்கள்கிட்ருந்து பணத்தை வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு நான் கரெக்டா மாசம் மாசம் எந்த நேமில் நான் போடுவேன்னோ அந்த நேமில் நான் போட்டு எடுத்துக்கிறேன் சார் நான் இந்தவாட்டி பண்ணிருக்கறதோட பெயர் வந்து சப்ளைஸ் டைப்பர் எக்ஸ்எல்லு அதோடைய விலை மதிப்பு நான் கட்டுண தொகை வந்து அறநூற்றி ஐம்பதுருபா சார் நான் மாசம் மாசம் எப்போயுமே சப்ளைஸ் டைப்பர் எல்லு அறநூறுபாக்கு உரியதுதான் நான் எப்போவுமே மாசம் மாசம் வாங்குவேன் ஆனால் இந்த வாட்டி நான் ஆட்ரை வந்து சப்ளைஸ் டைப்பர் எக்ஸ்எல்லில் போட்டு அறநூத்தம்பதுருபாய்க்கி நான் ஆட்ரு போட்டுட்டேன் சார் அதனால் நான் இப்போ அதை கே ரத்து பண்ணிட்டேன் நீங்கள் அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் திரும்பி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் நான் நெக்ஸ்ட்டு அடுத்த தடவை போடுறப்ப சரி பார்த்து போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் என்னென்னு என்னோடய ஆட்ரை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார் செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய நீங்கள் உங்களோட லிங்க்லேயும் பாருங்க இல்லை டெலிவரி அவங்ககிட்டேயும் கொஞ்சம் கேட்டு அதை கம்ப்ளீட்டாக நிற்பாட்டி வெச்சுட்டு நான் அடுத்து மேலும் போடுற அந்த ஆட்ருக்கு தகுந்தமாதிரி நீங்கள் எனக்கு அந்த இதை எனக்கு கொடுங்க சார் கொஞ்சம் என்னோடதை மட்டும் செக் பண்ணுறீங்களா சப்ளைஸ் டைப்பர் எல்லு போடாமல் எக்ஸ்எல் போட்டுட்டேன் சார் எக்ஸ்எல் சப்ளைஸ் டைப்பர் எக்ஸ்எல் அறநூற்றி ஐம்பதுருவா நான் கட்டின தொகை சார் ஓகே சார் ரொம்ப நன்றி நீங்களும் கேன்சல் பண்ணறதுக்கு எனக்கு அந்த பணத்தை மட்டும் திரும்பி எந்த இதுலன்னா பேமெண்ட் பண்ணென்ன அந்த இதில் அனுப்ச்சிடுங்க சார் நான் பணம் செலுத்துனதுலருந்தே அனுப்ச்சிடுங்க ஓகே சார் ஓகே